ஹலோ சரவணா ஓட்டலுங்களா நாங்கள் வந்து மதியத்துக்கே சாப்பாடு ஆர்ட்ரு பண்ணிருக்குங்க சரிங்க அது வந்துங்க இப்போ நாங்கள் அது வேண்டாம்ங்க ஆர்ட்ரு பண்ணி பணமெல்லாம் அனுப்பியாச்சுங்க ஐநூறு ரூபா அனுப்பிட்டங்க மூணு செட்டு சாப்பாடு ரெண்டு செட்டு தக்காளி சாப்பாடு எல்லாம் சொல்லிஇருக்கங்க எல்லா வேணும்ன்னு தான் ஆர்ட்ரு பண்ணங்க ஆனால் இப்போ எமர்ஜென்சியாக வெளியே போகற ஜோலி வந்துருச்சுங்க அது ரொம்பவுமே முக்கியமாக போய் ஆகணுங்க ரிலேஷன் வந்து கூப்பிடாங்க அது நீங்கள் வந்தே ஆகணுன்னுட்டு கம்பல் பண்ணுறாங்க அதனால அது வேண்டாங்க அந்த பணத்தை எப்படியாவது எங்களுக்கு அனுப்பிருங்க